இந்தியக்கல்வி முறையில் முக்கால்வாசி வர பிரச்சனை என்னென்னா நாங்கள் என்னெங்கிறத புரிஞ்சிக்காமல் மக்கப் பண்ணி படிக்கிறது அதுதான் நிறைய நேரங்கள்ல எங்களுக்கான பிரச்சனைகளாக வருது ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மேற்பார்ப்பும் இல்லை அதுவும் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து சில பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குது அதுமட்டுல்லாம பாக்குறது சில நேரத்துல பண்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இல்லையாங்குறது கூட நாங்கள் கவனிக்க மாட்டேங்கிறோம் தோன்றது நாங்கள் வந்து அப்படியே பண்ணிடுறோம் ஆனால் அது வந் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை இதை வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தது எல்லாருமே அப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுனால எங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிக்கல தனியாக